இப்போ இருக்கிற மக்கள் ரொம்ப மூட நம்பிக்கையில் இருக்காங்கள் இங்கே ஒரு பஸ் ஸ்டாண்ட்டில் பாருங்களேன் ஒரு ஒரு ஆளு நிறைய மோதிரத்தை வச்சுக்கிட்டு இந்த மோதிரத்தை போட்டால் பத்து போட்டால் இது உங்களுக்கு பலன் கிடைக்கும் இந்த மோதிரத்தை போட்டால் கோடீஸ்வரன் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி சொல்லி சொல்லி சொல்லி ஆனால் அவன் அதில் தான் உட்காந்து இருப்பான் மற்றவங்கள வந்து இதை வாங்குங்கள் இதை வாங்குங்கள் வாங்குனால் நீங்கள் கோடீஸ்வரன் ஆகலாம் நீங்கள் முதலாளி ஆகலாம் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டுருப்பான் அதெல்லாம் ஒரு மூடநம்பிக்கை தான் அதே மாதிரி இந்த பில்லி சூனியம் சொல்லிட்டு சில மூட பழக்கங்களில் மூழ்கி கிடக்குறாங்க அவங்கள்லாம் ஒரு ஒரு பகுத்தறிவு பகலவன் நம்ம பெரியாரு இருக்கிறதால அவர் சொன்னதுலாம் கேட்டு அவங்க தன்னை உணர்ந்து அதை திருத்த பார்க்கணும் இப்போ சாதாரணமாக ஒரு பேய் வருது பிசாசு வருதுங்கிறதுலாம் கட்டு கதைங்கல் அதெல்லாம் அதெல்லாம் நம்பக் கூடாது நம்ம அறிவை யோஸ் பண் யூஸ் பண்ணனும் ஆண்டவன் ஆறறிவு கொடுத்துருக்கான் அந்த அறிவை யூஸ் பண்ணி நம்ம தான் அந்த நம்ம நம்ம வாழ்க்கையை நாம தான் தீர்மானிக்கணும் நம்பிக்கை தான் முக்கியம் எல்லாம் நடந்தும் உழைக்க உழைக்கிறதுக்கு தயங்குனாவே இந்த மூட நம்பிக்கையில் நாம எல்லோரும் அங்க போய் சேர்ந்துருவோம் உழைப்பை நம்பணும் உறுதியாக நம்பணும் மன உறுதியோடு நாம உழைச்சோம்னா நம்ம முன்னுக்கு வரலாம் அந்த செயல தான் நம்ம செஞ்சி நம்ம முன்னேறணுமே தவிர மூட நம்பிக்கையால ஒரே நாளில் பணக்காரன் ஆயிடணும் ஒரே நாளில் கோடீஸ்வரன் ஆயிடணுங்கிற மூட நம்பிக்கைலாம் ஒழித்து நம்ம நல்வாழ்வு வாழணும் அது தான் நல்லது